எனக்கு ஓவியம் வரையிறது ரொம்ப பிடிக்கும் அப்புறம் ஸ்கூல்ல இருந்தே ஓவியம் வரைஞ்சிருக்கேன் ஓவியம் அதுக்குன்னு தனி க்ளாஸ்ஸே இருந்துச்சு அதனால் ஓவியம் வரைஞ்சேன் அப்புறம் வீட்டில போய் ஓவியம் வரலாம்னு ஓவியம் தனியாக வரையலாம்னு சொல்லி ஒரு ஆர்வம் இருந்துச்சு அப்புறம் வீட்டில போய் தனியாக உட்காந்து இ இயற்கையை பற்றி ஒரு ஓவியம் வரைஞ்சேன் வரைஞ்சோன்னே இதை விட நல்லா ஓவியம் வரைய கற்றுக்கிட்டேன் இது இதிலருந்து நிறையா புதுசு புதுசாக எப்படி எப்படி வரையலாம் எப்படி எப்படி இயற்கையாக வரையலாம்னு சொல்லி கற்றுக்கிட்டேன் அப்புறம் ஒவ்வொரு இதிலயும் பெயிண்ட்டிங் கொடுக்கும் போது இன்னும் நல்லா கலர் இருந்து நல்லா கலர் ஆர்வமாக இருந்துச்சு அப்புறம் ஓவியம் வரையலாம்னு சொல்லி ஒரு ஆர்வத்தோடய இன்னும் வரைஞ்சிக்கிட்டு தான் இருக்கேன்